தமிழ்நாட்டில் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு பிரச்சனைக்கு அரசு நிறைய அமைப்பு எப்படி செயல்படுகிறது நிறைய விஷயங்கள் நம்பளுக்கு உதவி இருக்கிறாங்க இந்த மழை வந்தப்போ ஜனங்க வெளியே வர முடியாமல் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வெளியே வர முடியாத மக்களை வந்த படகில் கூட்டிகிட்டு வர்றது ராணுவமும் சரி இது எதுவும் சரி வெளியே கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு சா போலீஸ்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு உதவுறது அங்கேருந்த கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறது நிறைய விஷயங்கள் நிறைய வீட்டுக்குள்ளே தண்ணியெல்லாம் போயிடுச்சு வெளியே வர முடியாத சூல்நிலையிலாம் இருந்தாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து இறக்கி விடவும் கூட்டிகிட்டு போகவும் சாப்பாடு அவங்களுக்காக கொடுக்கவும் நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து அந்த நே அந் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கவர்மெண்ட்டும் நிறைய உதவி செஞ்சாங்க ராணுவமும் நிறைய உதவி செஞ்சாங்க அது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அந்த மாரி கவர்மெண்ட்டும் அந்த அந்த அரசியலில் இருக்கிறவங்க தீர்வு காண்பது அரசியல் அமைப்பு எப்படி அரசியல் அந்த அந்த பிரச்சனைக்கு தீர்வு இது பண்ணுறது அரசியல் நல்லா இந்த மாரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க உதவி செஞ்சாங்க அப்புறம் எவ்வளோ மழையில் நிறைய பேர் இருக்க வீடு இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நிறைய வீட்டில் தண்ணீர் உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் தொலைச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் போயிடுச்சு வீட்டோட நிறைய தண்ணியெல்லாம் உள்ள வந்து ரொம்ப முடியாமல் எத்தனையோ கொ ஜனங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப அவஸ்த்தைப்பட்டாங்க இந்த மழை காலத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ அந்தந்த இது நடக்கிறப்போ அரசியலும் சரி க இதுவும் சரி நல்லா வந்து போலீஸ் ராணுவம் நல்லா நம்மளுக்கு உதவி செய்யறாங்க அந்தந்த நேரத்தில் எந்தெந்த நேரத்தில் நமக்கு அந்த இது வருதோ அந்தந்த நேரத்துக்கு நம்ம அவங்களால முடிஞ்ச உதவியை நம்மளுக்கு செய்யறாங்க மற்றபடி ராணுவம் புலனாய்வு அமைப்புகளும் கரெக்டாகதான் போயிட்டுருக்கு மழையில் நம்மளை காப்பாற்றி விட்டதே நமக்கு அவங்க பெரிய விஷயம் போலீஸ்ஸு அவங்களாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எவ்வளோ உதவி செஞ்சாங்க சாப்பாட்டிலருந்து எல்லாமே